ஹலோ ம் குட் அஃட்ர்நூன் மேம் ஆ நாங்கள் வந்து லவன்த்துக்கு அட்மிஷன் போடணும் ஆ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இருக்கா மேம் ஆ மார்க் வந்து ஃபோர் ஃபிப்ட்டி ஃபைவ் மேம் சிஎஸ் மேக்ஸ் எடுக்கலாம்னு இருக்கோம்

ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் ம் ஓகே மேம்